தமிழ் மக்கள் வந்து அவர்கள் அவர்களுக்கு பாஷை தெரியாத மற்றவங்களுடன் தொடர்பு கொள்ளும் போது ஆங்கில மொழியை வந்து பயன்படுத்துக்கிறார்கள் ஏன்னா ஆங்கிலம் மொழி வந்து பொதுவாக எல்லோரும் படிச்சிருக்குறாங்க அதனால் வந்து ஆங்கிலத்தை ஆங்கிலம் மூலம் ஆங்கிலம் மூலமாக அதை ஆ ஆங்கில மொழி மூலமாக அது சொல்லி புரிய வைக்கிறாங்க